எக்ஸ்க்யூஸ் மீ மே கம் இன் சார் சார் நான் ராம்நாத் தேர்ட் இயர் படிக்கின்றேன் ட்ரிபிள் இ டிப்பார்ட்மெண்ட் நீங்கள் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அதாவது என் ஐடி கார்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன் சார் சாரி சார் இல்லை சார் நான் பஸ் ட்ராவல் பண்ணனும் இரண்டு மூன்று பஸ் மாறி வரணும் சோ அதனால் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் சார் அந்த நியூ ஐடி கார்டு வாங்க என்ன ப்ரொசிஜர் மட்டும் சொல்லுங்கள் சார் சரி ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இனிமேல் தொலையாமல் நான் பார்த்துக்குறேன் சார் தேங்க் யூ சார்